ம் சார் நான் ரியல்எஸ்டேட் ப்ரோக்கர் பேசுகிறேன் சார் நீங்கள் வந்து உங்களோட நண்பர் ஒருத்தர் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து நீங்கள் ஏதோ இடம் கேட்டதாக சொன்னார் ம் அது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரி சார் என்ன மா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு சார் உங்களுக்கு தேவைப்படும் மூவாயிரம் டு நாலாயிரமா தர்மபுரி பஸ்ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலாயி மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐந்நூறுரூவா ஐயாயிரூவா போகும் சார் சரிங்களா உட்காந்து அவங்கக்கிட்ட வந்து இப்போ நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்தீன்னா ஒரு ஐம்பது நூறு குறைப்பாங்க அதுக்கு மேலே குறைக்கிறது வந்து ஏரியாவில ரொம்ப கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்க ஏரியா அது அதனால் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு வரும் இல்லை அதை விட்டு அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா ஆயிரத்து ஐந்நூறுரூவா அந்த மாதிரி இருக்கு அவர்கிட்ட வந்து ஆயிரத்து ஐந்நூறுரூவா இருந்து ரெண்டாயிரூவா வரைக்கும் இருக்கு சார் ஒரு ரெண்டு மூணு நாலு கிலோமீட்ரு சிட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ மீட்டர் போகற மார்ருக்கும் சரிங்களா ஆயிரத்து ஐந்நூறுரூவா லோன் ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் என்னென்னா அதுக்கு நாங்கள் இது பண்றதில்லை சார் நாங்கள் வந்து ஒன்லி ஆ அது வந்து ஸ்கொ என்ன ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இது பண்ணுறிங்கன்ட்டு சரி சார் அது வேணா நான் வந்து எங்கள் சைட்டில வந்து நான் யாரும் இது பண்ணல நாங்கள் நான் பண்ணுறதில்ல பட்டு எங்கள் குரூப்பில ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட யார் பண்ணுறாங்க சொல்லிட்டு வேணா கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்

டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து நார்மலாக வந்து

நாலு பேர்சன்ட்டுலேந்து அஞ்சு பேர்சன்ட்டு வரைக்கும் நார்மலாக வந்து சார்ஜஸ் அதான் சார் இது பண்ணுறாங்க வேல்யூ ஆஃப் த பே இது இருக்குல்லையா லேண்ட்ருக்குல்லையா இது வந்து நாலு பேர்சன்ட்லேந்து அஞ்சு பேர்சன்ட் வரைக்கும் இது பண்ணுறாங்க ஒரு சில ஏரியாவில வந்து பர் சிட்டி லிமிட்டில வகையில் உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் இது வந்து ஜாஸ்தி வரையில் உங்களுக்கு ஜாஸ்தி அமௌண்ட் தெரியும் உங்களுக்கு அதேபோல் சைஸ் வந்து பே டாக்குமெண்டெல்லாம் நான் நீங்கள் வந்து வெரிஃபை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணவே போகறீங்க சரிங்களா இப்போ நான் சொல்லுற ஏரியாவில எடுத்தன்னா அந்த ஏரியாவில இருக்கிற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரி இது இந்த எங்கள்கிட்ட என்ன பண்ணுன்னா தர்மபுரி ஏரியாவில பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுற ஏரியாவில உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டை நாங்கள் கையில் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ஈசி பார்த்துட்டு அதுக்கப்பறம் நீங்கள் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடு ஆனால் தான் நீங்கள் அதை வாங்க போகறீங்க இல்லைன்னா அதை வாங்க போகறது இல்லையே

அப்பார்ட்மெண்ட்ஸு இருக்கு சார் எங்கள் சைட்டில வந்து அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கு பட்டு அது வந்து நான் என்னென்னா எங்கள் இதில் வந்து என்னது ரேட் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டுவிட்டு உங்களுக்கு அப்புறம் வேணா கூப்பிட்டு சொல்லுறேன் சரிங்களா ஓகே சார் தேங்க் யூ